எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பாடு வழியில் கொஞ்சம் இயற்கை உணவு சாப்புடலான்ட்டு இந்த கருப்பு கவுனி அரிசி அதில் வந்து கஞ்சி வச்சு காலையில் டைம் கஞ்சி வச்சு குடிப்போம் இல்லைன்னா மாவாட்டி வச்சு தோசை ஊற்றி சாப்புடுறது இட்லி ஊற்றி சாப்புடுறது அதில் இட்லி வந்து உதுத்துட்டு உப்புமா செஞ்சி சாப்புடுறது இது வந்து எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால அதை வந்து சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக எங்க வீட்டுக்கார்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதை நான் செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் சாப்பிடுவாங்க செய்வாங்க மதியத்துக்கு சாப்பாடு பொரியல் ச குழம்பு அது மட்டும் நை இரவு வந்து கோதுமை மாவு மாவில் வந்து சப்பாத்தி இல்லைனாக்கா தோசை ஊற்றி சட்னி இல்லை எதோ ஒன்று சாம்பார் எதோ ஒன்று வச்சி கொடுத்தா அதில் வந்து தொட்டு சாப்பிடுவோங்க இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்கும்போ தான் அவங்களுக்கும் சாப்புடுறதுக்கு ரொம்ப திருப்த்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க